ஹலோ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு என்ன வேணும் ஆமாம் மேம் இது தேவிபாலா ரெசிடன்சி தான் உங்களுக்கு என்ன வேணுன்னு சொல்லுங்கள் மேம் ம் ஆர்டரு பண்ணலாம் மேம் உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுன்னு சொல்லுங்க மேம் ஆ இருக்குது மேம் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது மேம் இன்றைக்கி எல்லா நாளுமே இருக்கும் மேம் வேறு வேறு எதுனா உங்களுக்கு வேணுமா மேம் இது கூட ஆர்டர் பண்ண ம் ஓகே மேம் உங்கள் காஸ்ட்டு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஆகும் மேம் ஃபைஸ் ஃபிஷ் ப்ரை வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டன் பிரியாணி வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மேம் டோட்டலாக எயிட் ஹண்ட்ரட் ஆகுது மேம்

மேம் நாங்கள் ரெண்டுமே அக்ஸப்ட் பண்ணிப்போம் மேம் கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் ஜிபேவா இருந்தாலும் ஓகே தான் மேம் உங்களுக்கு எது ஓகேவோ அது எங்களுக்கு ஓகே மேம் நீங்கள் எது மேம் பண்ணுறீங்க ம் ஓகே மேம் உங்கள் அட்ரெஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நோட் பண்ணிப்போம் மேம் ஆ இருங்க ஒரு நிமிஷம் ஆ இப்போ சொல்லுங்க மேம் நம்பர் டென் எஸ்எஸ் இல்லம் தாழம்பூ ஸ்டீட் ஏஎஸ்பிசி நகர் விழுப்புரம் ஓகே மேம் நான் ஓகே மேம் ஒரு ஆ இல்லைல்ல மேம் ஓகே மேம் நாங்கள் நோட் பண்ணிட்டோம் மேம் ஒரு ஹாஃப்னவர்லேர்ந்து ஹாஃப்பனவர்க்குள்ள வந்துரும் மேம் ஆ ஓகே மேம் சீக்கிரமாகவே வந்துரும் மேம் ம் தேங்க் யூ ஃபார் யுவர் ஆர்டர் மேம்